ஹலோ வணக்கம் சிட்டி டிராவல்ஸ் சொல்லுங்கள்

ஆ இருப்பேன் மேடம் எந்த நாள் போகிறிங்கன்னு சொல்லுங்கள் ஓகே மூண் நாள் முண் நாள் நைட் ஓகே வேற ஏதாவது உங்களுக்கு ரூம் ஃபுட்டு எல்லாமே அரேஞ்ச் நாங்களே பண்ணுமா இல்லை நீங்கள் பண்ணிப்பீங்களா ஆ பேக்கேஜாக போட்டுக்கலாம் மேடம் அது கேல்குலேட் பண்ணிட்டுதான் சொல்லணும் ஏன்னா இப்போது போகிற தஞ்சாவூர்ன்னு சொல்கிறீங்க டீசலு பார்க்கணும் டிரைவருக்கு பேட்டா இருக்குது அதுக்கப்புறமா உங்கள் ரூமுக்கு அதுக்கப்புறம் உங்கள் ஃபுட்டுக்கு எல்லாமே இருக்குது நீங்கள் ஃபஸ்ட்டு எத்தனை பேருன்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியுமா ஓ பதினஞ்சு ஓகே மேம் இப்போது எங்கள் பேக்கேஜுனால் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு ஆயிரத்தி ஐநூறுபா போட்டுக்கலாம் மேடம் இப்படிதான் பண்ண முடியும் ஓகேவா ஒரு நாளைக்கு மூணு நாளைக்கு எவ்வளோனு நீங்களே பார்த்து சொல்லுங்கள் ஓகே இதிலருந்து கம்மி ஓகேங்க ஆ மேம் குழந்தைங்க வந்துட்டு பத்து வயசுக்கு மேலே இருந்தாலே எடுத்துக்கொள்ளணும் இல்லைன்னா ஒரு பாதிக்கு பாதி பேரேட் போட்டுக்கலாம் அவ்வளோ தான் மேம் பண்ண முடியும் வண்டிக்கு மட்டும் பதினேழாயிர ரூபாய் வரும் மேம் மூணு நாளைக்கு சேர்த்தே சொல்கிறேன் பேக்கேஜுனால் உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சாயரவாக்குள்ள போய்ட்டே வந்துடலாம் இதுக்கு மேலே கம்மி ஆகலாம் நான் செக் பண்ணிட்டு என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னைக்கு வேணுமோ அன்னைக்கு நீங்கள் என்னைக்குன்னு சொல்ல முடியுமா புக் பண்ணிக்கலாமா

ஆமாம் அட்வான்ஸ் ஒரு ஃபிஃப்டின் தௌசண்ட் போட்டு விடுறீங்களா ஏன்னா டீசல் போடணும் வண்டி வாடகைக்கு கொடுக்கணும் அதுக்காக நீங்கள் முடிச்சிட்டு வந்ததும் மீதி அமௌண்ட் செட்டில் பண்ணால் போதும் ரூம்க்கு ஆ உங்களுக்கு பக்கத்திலிருந்து நான் ஓகே நான் பார்த்து தரேன் மேம் மெயினான ப்ளஸ் ப்ளேஸ்லாம் கவர் ஆகிடும் உங்களுக்கு ஒரு த்ரீ ஸ்டார் ஹோட்டல்ல புக் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் நார்மலாக மார்னிங் அண்ட் ஈவினிங் டிஃபன் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துருவோம் மதியம் வேணா மீல்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம் இதுதான் வெஜ்ஜு நாண்வெஜ்ஜுன்னு ரெண்டு பார்ட் இருக்குது வெஜ் வேணும்னா கொஞ்சம் குறையும் நாண்வெஜ் வேணும்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் அமௌண்ட்டு இவ்வளோ தான் ஆ ஓகே நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் காலையில் உங்களுக்கு வண்டி வந்து நின்றும்